ஹலோ நீங்கள் மஞ்சள் வியாபாரியா சரி டன் கணக்கில் வாங்கினா உங்கள்ட ரேட்டு எவ்வளோ

லாஸ்டு ரேட்டு பதினஞ்சு ரூபா தானா ஒரு கிலோ சரி சரி இன்னைக்கி நாங்கள் வ உங்களுக்கு இத்தனை டன்னு வேணும்னா நீங்களே வண்டி அணுச்சி கொண்டு போய் கொடுத்துட்ருவிங்களா அட்ரெஸ் த தரோம் சரி நான் இனிமேல் எங்களுக்கு பதினஞ்சு ரூபா போட்டால் நாங்கள் எத்தனை ரூபாக்கி விற்கலாம் அதை சொல்லுங்கள் பாக்கலாம் அப்படியா சரி சரி சரி அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் கொஞ்சம் வேற எல்லாம் அது எல்லாம் விளைவிக்கிறிங்களா அப்படியா சரி அப்போ நாளைக்கு மஞ்சளுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஃபஸ்டு முதல அதை முடிப்போம் அதை முடிச்சிட்டு இப்போ தான் நான் இந்த இஞ்சி பூண்டுக்கு நான் வரேன் சரியா சரி அது எந்த டே எந்த டேட்டில் வரலாம் நாங்கள் எப்போது வந்தால் கிடைக்கும் சரி அப்போ நான் அது ஏற்பாடு பண்ணுறேன் நான் இந்த வாரம் வெள்ளி சனிக்குள்ள நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் சரியா ஆள் அனுப்புகிறேன் இல்லை முடிஞ்சால் நானும் ஆளோடய வந்தாலும் வருவேன் வந்துட்டு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இந்த மஞ்சளை முடிப்போம் அப்பறம் இந்த இஞ்சி பூண்டு எப்படினு பார்த்துட்டு அதை ரெடி பண்ணலாம் ஓகே வா சரி சரி வையுங்க